ஹலோ சார் வணக்கம் சொல்லுங்க சரிங்க ஓகேங்க சரிங்க இருக்குதுங்க இருக்குதுங்க எத்தனை பேர் போகிற மாதிரி வேணுங்க எட்டு பேர் போகிற மாதிரிங்களா ஓகே ஓகே பண்ணிக்கலாங்க இருக்குங்க வண்டி இருக்குங்க காலையில் எத்தனை மணிக்கு வரணுங்க ஓகேங்க இல்லை ஆஞ்சிநேயர் ஆ ஓகேங்க ஆஞ்சிநேயர் கோயில் மட்டும்தாங்களா இல்லை வேறு எதாவது கோயிலுக்கு போகணுங்களா ஓகே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குதுங்க இல்லை வேறு கோயிலுக்கு வேறு எங்கேயாவது போகணுங்களா இல்லை அந்த ஆஞ்சிநேயர் கோயில் பிளேஸ் மட்டும்தாங்களா நரசிம்மர் கோயில் அவ்வளோதாங்க வீட்டில் பிக்கப் பண்ணிட்டு வரோம் ஆஞ்சிநேயர் கோயிலில் இது பண்ணுறோம் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தோவுன்னே மறுபடியும் கொண்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிடுறோம் ஓகே ஓகேங்க எட்டு பேருங்க பண்ணிக்கலாங்க வேன் இருக்குதுங்க அதுக்கு தகுந்தமாதிரி வேன் இருக்குதுங்க பண்ணிக்கலாங்க அனுப்பிச்சுட்றேங்க காலையில் நேரமே அனுப்பிச்சுட்றேன் எத்தனை மணிக்கு அங்கே வீட்டுக்கு வரமாதிரி அனுப்ச்சுடுணுங்க ஓகேங்க அனுப்பிச்சுட்றேங்க வண்டி அனுப்பிச்சுட்றேங்க உங்களுக்கு கிலோ மீட்ரு வாடகையில் வேணுங்களா உங்களுக்கு கிலோ மீட்ரு வாடகையில் வேணுன்னாலும் நான் கிலோ மீட்ரு வாடகையில் அனுப்பிச்சுடுவேங்க டெய்லி வாடகைன்னாலும் டெய்லி வாடகைக்கு இது பண்ணிக்கலாம் கிலோ மீட்ரு வாடகைன்னாலும் கிலோ மீட்ருக்கு பாஞ்சு ருபா வருங்க வழியில டோல் கேட்டு வந்துச்சுன்னா டோல் கேட் தனிங்க அதுக்கு உங்கள் நீங்கள் தான் கொடுத்துக்குணும் பே பண்ணிக்கணும் ட்ரைவர் பேட்டா தனியாக கொடுத்தர்ணுங்க ட்ரைவர்க்கு ஒரு நாளைக்கு பேட்டா ஐந்நூறுரூவாய்ங்க டீசல் அதெலாம் எதுவும் போட தேவையில்ல அதை நாங்களே இது பண்ணிக்குவோம் டோல் கேட்டு ட்ரைவர் பேட்டா கிலோ மீட்ரு வாடகைங்க கொடுத்துட்டீங்கன்னாக்கா ட்ரைவர் வந்துடுவாப்புலேங்க வீட்டில் வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துருவார் நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அங்கங்கே கிலோ மீட்ரு நோட் பண்ணிக்கங்க கொண்டு எல்லாம் இது பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டு வீட்டில் வந்து விட்டதுக்கப்பறம் கிலோ மீட்ரு நோட் பண்ணிட்டு எவ்வளோ கிலோ மீட்ரு ஓடியிருக்கோ அது அமௌண்ட் ட்ரைவர்கிட்டே கொடுத்து விட்ருங்க இல்லை வெயிட்டிங் சார்ஜ் எதுவும் இல்லைங்க ஏதும் நீங்கள் ரொம்ப லேட் பண்ணிங்கன்னாக்கால் வெயிட்டிங் சார்ஜ் வரும் ஒரு அரை மணி நேரம் ஒரு முக்கால் மணி நேரம் வரைக்கும் வெயிட்டிங் சார்ஜ் எதுவும் இல்லைங்க ஆ சரிங்க ஓகேங்க புக் பண்ணிடலாமுல்லங்க கன்ஃபார்ம் புக் ப புக் பண்ணிடலாமுல்லங்க ஓகே ஓகே ஓகேங்க நான் புக் பண்ணிடுறேங்க காலையில் நேரமாக அனுப்பிச்சுட்றேங்க ட்ரைவரை அனுப்பிச்சுட்றேங்க சரி இல்லை ஒன்றும் தேவை இல்லைங்க ஆ ஓகே ஓகேங்க ஆ சரிங்க காலையில் உங்களுக்கு வண்டி அனுப்பிச்சி